எங்கள் வீட்டில் சின்ன தோட்டம் மாதிரி செஞ்சு அதில் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் விளைவிக்கிறோம் அதில் வந்து மழை காலத்தில் வந்து அதிகமாக கொசு தொல்லை பூச்சிகள் அப்புறம் பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து உட்காந்து ரொம்ப சேதப்படுத்துது காய்கறிகளை அதுக்கு வந்து நாங்கள் வந்து கடைகளில் போயி ஒரம் வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்குத் தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு நாங்கள் சரி செய்கிறோம்